நம்ம கிராமத்தில் வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்கிட்ட நல்ல அன்பாக நடந்துக்கணும் வரவங்களை கரெக்டாக வேலைக்கு வச்சிக்கணும் அதில் வந்து அவங்களுக்கு சம்பளம் குறைவுதான் இரநூறுபா இரநூத்தம்பது ருபாய்தான் கொடுக்குறாங்க அந்த சம்பளம் பத்தாதுன்னு இன்னும் பத்துருபா சேர்த்து நம்ம கொடுத்து அந்த ஆட்களை நாங்கள் தங்கவச்சிக்கணும் பத்து பேர் இருபது பேர் இருந்தால் தான் நாற்று நட முடியும் அந்த இருபது பேரையும் வச்சால்தான் களபிடுங்க முடியும் அதேமாதிரி நல்லா வளர்ந்து அத அறுப்பு எடுத்து நெல்லை கொண்டுபோய் கொண்டுபோய் சேர்த்துற வரைக்கும் அவங்கக்கிட்ட நல்லாவும் அன்பாக நடந்துக்கணும் இந்த தடவை வந்துட்டு அடுத்த தடவை வேண்டாம்னு சொல்லக்கூடாது இன்னும் அதிகமாக அவங்க வந்து நல்லா வேலை செய்யணும் நல்லா வந்து இந்த இவங்களுக்கு நல்லா வேலை செஞ்சு கொடுத்தாதான் இன்னும் நம்மளுக்கு இன்னும் பத்துருபா சேர்த்து கொடுப்பாங்க இரநூத்தம்பது ருபா சம்பளம் கொடுத்தாங்கனா என்ன இரநூத்தருவதுருவானு கொடுப்போம் அது முந்நூறுருபானு கொடுத்தா முந்நூற்று பத்துருபாய சேர்த்தி கொடுப்போம் ஒரு பத்துருபாய சேர்த்தி கொடுத்தா நம்மளை தேடி அவங்க வருவாங்க நம்ம கிராமத்தில் வந்து கஷ்டந்தான் ரொம்ப இரநூறு முந்நூறுவாய்க்கெல்லாவே வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டந்தான் அதுலேயும்கூட நமக்கு நல்ல விவசாயத்தில் நல்ல வேலை இருந்துச்சினால் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கலாம் அவங்க அப்படி சேர்த்தி கொடுக்கறதுனாலியும் நம்ம குணமா பேசிக்கிறதுனாலியும் நம்ம அவங்கள சாப்பாட்டு நேரத்தில் நல்ல டைமுக்கு அவங்க சாப்பாடு கொடுத்து நல்ல வேலை செஞ்சிட்டு போறாங்கன்னு அவங்கள டீ காபியெல்லாம் நல்லா கொடுத்து அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டோம்னா அவங்க இன்னும் வர்ஷம் வர்ஷம் ஒவ்வொரு விவசாயம் போடும்போதும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தோட்டவேலைலியும் நல்ல செய்வாங்க விஷயத்தில் நெல் அறுப்பில் காய்கறி போட்றதில்ல வெங்காயம் ஊன்றதுல்ல எல்லாமே நல்லா வேலை செய்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க பின்னே வெங்காயம் ஊன்றதில் வந்து அந்த நெல்லை அறுத்த பின்னாடி வெங்காயம் போடலான்னு சொன்னால் அவங்க சரிங்க நீங்கள் அறுத்து முடித்தது சொல்லுங்கள் நாங்கள் வந்து நாங்கள் போட்டு கொடுக்குறோம் அப்படினு சொல்லிட்டும் போகிறாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும்